எனக்கு வரைய பிடிக்காத நாட்களெனு நிறையா நாள் இருந்திருக்கு ஆனால் அந்த நாளில் வந்து என்னோட மனதும் என்னோட மைண்டும் எதுவுமே ஒர்க் ஆகாது ஸோ அதனால் என்னால் எந்த டிராயிங்குமே பண்ண முடியாது அந்த ஊக்கத்தையும் என்னால் பெற முடியாது இப்போ ச சோகமாக இருந்தால் அந்த இடத்துல சோகமான ஒரு வரைப்படம் வரைவேன் இப்போ அந்த இடத்துல வந்து நான் வந்து நிம்மதியாக ஜாலியாக இருந்தேன்னால் அந்த இடத்துல நான் வந்து ஒரு ஹாப்பியான பிக்ச்சர் வரைவேன் ஸோ இது தான் என் ரெண்டுக்கான டிஃபரெண்ட்ஸு ஸோ இதை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வேலை செய்கிறமோ அந்த அளவுக்கு நமக்கான டயமையும் நம்ம எடுத்துக்கணும் ஸோ இப்போ வரைகிறதுக்கு பிடிக்குன்னா டெயிலியும் வந்து ஒரு ஒன் ஆர் வரைகிறதுக்காக செலவிட வேண்டும்